நான் பத்தாம் வகுப்பு முடித்து பதினொன்றாம் வகுப்பு போகும் போது உங்களுக்கு எது வேணும் அப்படினு கேட்டாங்கள் உயிரியல் வேணுமா இல்லை கணினி வேணுமா அப்படினு கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கணினி தான் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க வந்து கட்டாய படுத்தனனால் உயிரியல் நான் வந்து எடுத்தேன் நான் வந்து பதினொன்றாம் வகுப்பு படிக்கு போது இந்த உயிரியல் பாடத்தை ஏன் எடுத்தோம் அப்படினு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பாடத்தை வந்து நான் படிக்கிறதுக்கு ஏன்னால் எனக்கு தான் கணினி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறனால நான் அதே தான் எடுத்துருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க இது மாதிரி நீ உயிரியல் எடுத்தால் தான் உனக்கு பிற்காலத்தில் நல்ல வாழ்க்கை அப்படிலா சொல்லவும் சரி அப்படினு சொல்லிகிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனாலும் எனக்கு ரொம்ப விருப்போலாம் இல்லை நானே ஏனோ தானோனு தான் படிச்சுட்டுருந்தேன் அது ஒரு வருஷமும் கடந்துடுச்சு நான் பதினொன்றாவது வகுப்பில் ஏதோ பாஸ் ஆயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நான் எடுத்தேன் யாந்தோன் ஒரு வருஷத்தை இப்படி வேஸ்ட்டாக்குனோனு எனக்கு ரொம்ப தெரியவே இல்லை ஆனால் அதுதான் படிச்சாகணும் அது தான் கட்டாயோணு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால் நான் என்ன பண்ணிணேன் பன்னெண்டாம் வகுப்பு போய்னுனையும் ரொம்ப ஆர்வமாக எடுத்து படித்தேன் ரொம்ப படிச்சேன் நிறைய மார்க் எடுத்தேன் இதனால எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தேன் என்ன மாதிரி நீங்களும் உங்கள் மேல் இந்த மாதிரி நிறையா நம்பிக்கை வெச்சு படிச்சுங்கனா நிறையா மார்க் வாங்கலாம்